ஆ வாங்க வாங்க சார் வெல்கம் சார் ஆ வாங்க சார் போகோ மொபைலா சார் வாங்க சார் இல்லை இந்த செக்ஸன் பக்கம் இங்கிட்டு வாங்க ஆ இங்கே ஃபுல்லாக போகோ செல் செல்ஸு சார் என்ன மாடல் வேணும் உங்களுக்கு அப்டியா அப்படியா சார் சரி உட்காருங்க சார் இந்தா எடுத்துட்டு இந்தாங்க சார் இது வந்து எயிட் ஜிபி இதோட ரேட்டு வந்து இருபத்தெட்டாயரூவா வரும் சார் இது வந்து ஆறு ஜிபி இது வந்து இருபத்தி நாலாயிரரூவா வரும் சார் இதை விட உங்களுக்கு லோ பட்ஜட் வேணும்னாலும் இருக்குது அது வந்து ஃபோர் ஜிபி அதுவந்து உங்களுக்கு பதினாலாயிரூவா பதினஞ்சாயிரூவா அந்த மாதிரி ரேஞ்சு வரும் சார் உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்குள்ள சார் பார்க்கலாம்

அப்படியா சார் இந்த எயிட் ஜிபியில் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டோரேஜ் வசதி இதில் நிறையா இருக்கும் சார் நல்லா ஸ்பீக்கரு இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா கேட்கும் அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜரு உங்களுக்கு எல்லாம் இதா இருக்கும் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது சார் கேமரா நல்லாயிருக்கும் செல்ஃபி கேமரா நல்லாயிருக்கும் சார் இப்போ போட்டோ எடுக்கிறதுலாம் நல்லாயிருக்கும் ம் ம் இதை பார்க்குறிங்களா சார் ரியல்மி வாங்கணுமா ஆ இருக்குதுங்க சார் இருக்குது பண்ணிக்கலாம் பண்ணித்தரலாம் ம் அப்படியா சார் சரி நீங்கள் முன்னாடி வாங்க பில்லிங் செக்ஸனில் வாங்க கேட்கலாம் அதான் சார் நீங்கள் இங்கே முன்னாடி வாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணித்தறோம் நீங்கள் ரெடி கேஷுனா ஆஃபர் பண்ணித்தருவாங்க அதேமாதிரி ஒரு வருஷம் வாரெண்ட்டி கொடுத்துருவோம் ஆஃபருன்றது அதான் வாரெண்ட்டி ம் ஓகேங்க சார் நல்லா ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும் கேமரா நல்லா தெளிவாக கேட்கும் ம் ஓகே ம் ஆ ஓகே சார் இங்கிட்டு வாங்க ம் ஓகே தேங்க்யூ சார்